நாலு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஆறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு முப்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரம் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி நாலு